வழிபாட்டின்னுபோது சாமி கும்பிட சொல்லி எனக்கு நிறைய சாமி பிடிக்கும் அதை கண்ணை மூடின்னு நிறைய நேரம் பிரார்த்தனை செய்வோம் ஊர் நல்லா இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் நல்லா இந்த வருஷம் மழை பெஞ்சு நல்ல விவசாயம் செழிப்பாக இருக்குணுன்டுன்னு சாமியை நினைச்சி நல்ல கும்பிடுவோம் நான் எங்கள் பங்காளிங்கெல்லாம் ஒரு விசேஷம் செய்வோம் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த விசேஷம் வந்து முனியப்பனுக்கு மூணு மூணு ஜீவாதி கு காவு கொடுக்கணும் குட்டி ஒன்று கோழி ஒன்று பன்றி ஒன்று அந்த அந்த மூணு ஜீவாதிங்களும் கொடுக்கறப்ப முனியப்பனுக்கு நல்லா விசேஷமா செஞ்சு சாதம் செய்வோம் உருண்டை பிடிச்சி மேலே முனியப்பனுக்கின்னு போடுவோம் கருப்பு சாதம் ஒன்று சிகப்பு சாதம் ஒன்று மஞ்சள் சாதம் ஒன்று ஆனால் அந்த முனியப்பன் வந்து பிடுச்சிக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி நாங்கள் மனதார கும்பிட்டு இதுன்றப்ப நல்லா ஏற்றுக்கும் பிடிச்சிக்கும் அந்த கீழே வந்து சாதம் விழுகாது அந்த உருண்டை சாதம் அதெல்லாம் எங்கள் நடைமுறையில் இங்கே நடந்தது இப்பயும் நடந்துகிட்டுதான் இருக்குது